எங்களுடைய நாட்டில் மருத்துவம் மிக நல்ல முறையில் தான் உள்ளது ஆனால் மற்ற நாடுகளை விட மற்ற நாடுகளை விட எங்களுடைய ஊரில் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு நல்ல நல்ல நேரத்தில் உடம்பு சரியில்லாத நேரத்தில் மருத்துவம் இலவசதி செஞ்சுக்கொடுக்குறாங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் ப பக்கத்து ஆஸ்பத்திரியில் மாதம் ஒரு முறை முகாம் இருக்கிறது அந்த முகாமில் நல்ல முறையில் எங்களுக்கு மருந்து மாத்திரைங்க எல்லாம் கொடுத்து அந்த கொரோனா காலத்துலேயும் சரிதான் எங்களுக்கு நல்ல மருந்து மாத்திரைங்க மாஸ்க்கு சேனிட்டர் இது எல்லாம் கொடுத்து மிகவும் நல்ல முறையில் எங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க